காலாச்சாரத்தில் கோலம் போடறது இந்த நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிறது இப்போ இந்த பூணூல் அணிஞ்சுக்கிறது கோயிலுக்கு சென்று பூஜை செய்கிறது தர்காவுக்கு போகிறது விரதம் இந்தமாதிரி சடங்கெல்லாம் எதுக்கு அன்னன்னைக்கு பண்ணாங்கன்னால் மரபை காப்பாற்றணும் நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்றணும் ஒரு ஒரு விழாவிலும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி தண்ணி தெளித்து கோலம் போடறது எதுக்குன்னால் அந்த எடத்தில் நிறைய பேர் நடந்து கிருமி உண்டாகியிருக்கும் அதனால் அதில் தண்ணி தெளிப்பாங்க தண்ணி தெளித்து சும்மா இருக்கக்கூடாதுனு அதில் ஒரு ஏதோ ஒரு வர்ணஜாலம் மற்றவங்கள கவர்வதுக்கோசரம் அந்தமாதிரி கோலம் போட்டுருப்பாங்க நெற்றியில குங்குமம் வச்சுக்கறது ஒரு பெண் வச்சுக்கிட்டாங்கன்னால் அவங்க வந்து த திருமணம் ஆகிட்டேன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறதுக்காக வச்சிகிறாங்க இந்த தர்காவுக்கு போகிறது அவங்கவங்க மதரீதியான விஷயம் அதை வந்து நம்ம எப்படியும் உள்ளே போகவே வேண்டாம்